வணக்கம்மா அம்மா இந்த மாதிரி நாங்கள் கொல்லிமலை சைடுலேருந்து வர்றோம் அங்கே ஒரு காய்கறி கடை போடலானு இருக்கோம் மலையில் பழம் தான் அதிகமாக வெளையுது நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதா கேள்விப்பட்டு வந்திருக்கோம் நீங்கள் என்னனெல்லாம்மா உங்கள் தோட்டத்தில் போடுறீங்க சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் தக்காளி ஆ கத்திரிக்காய் வெண்டைக்கா அப்புறம் வந்து நாட்டுக்காய் எல்லாம் இந்த முள்ளங்கி அந்த மாதிரி நாட்டுக்காய் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம்மா நாங்கள் அப்பப்போ வந்து எடுத்துக்கிறோங்கம்மா இப்போ கத்திரிக்காய்லாம் ஒரு கிலோ எவ்வளோங்கம்மா ஆ எங்களுக்கு வந்து கத்திரிக்காய்ல ஒரு பதினஞ்சி கிலோ கொடுத்துருங்க வெண்டக்காய்ல வந்து ஒரு இருபது கொடுத்துருங்க முள்ளங்கியில் ஒரு இருபது இந்த மாதிரி கொடுத்துருங்க மொத்த அமௌண்ட்டாக பேசயில கொஞ்சம் எங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தாங்க நாங்கள் கடைக்கு டெய்லியும் எடுத்துக்கிறோம் கடை வைக்க போகிறோம் ரெகுலராகவே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆ இப்போது ஆளுங்க வந்து டெய்லியும் இருக்க மாட்டாங்கம்மா என்றைக்காவது ஆளுங்க இல்லாதப்போ உங்களால் எங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமா ஆ அதுக்கான காசு எவ்ளோன்னு சொல்லிடுங்கம்மா எப்படிம்மா காசு கொடுக்குறது இந்த கூகுள் பே அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்களா நேராக தான் கொடுக்கணும் அப்போ நீங்கள் நாங்கள் ஆளுங்க வந்தால் நாங்களே காசு கொடுத்து அம்ச்சுர்றேம்மா யாரும் வரலை அப்படின்னா நீங்கள் ஆளுங்களை கொண்டு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்துட்டறோம்மா ஆ இப்போ கத்தரிக்காய் வெண்டைக்கா முள்ளங்கி தக்காளி ஒரு பாஞ்சி கிலோ கொடுத்துருங்கம்மா ஆ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ரொம்ப நன்றிங்கம்மா ஆ ஓகேம்மா நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா